ஹலோ ஆ ஹலோ வாங்க உட்காருங்க குட் மார்னிங்கமா உட்காருங்க என்னாச்சு குழந்தைக்கி ம் ஏன் பசி இருக்கு பசி இருக்கா குழந்தைக்கி பசி இருக்கா ஆ என்ன ஏஜ் ஆகுது குழந்தைக்கி ஆஹா பன்னெண்டு வயது ஆகுது மற்றபடி மற்ற செயல்கள்லெல்லாம் ஆக்ட்டிவாக இருக்காரா ம் ம் என்ன சாட்பிட்றாரு எதில் சரி எந்த தீனியில் வந்து ஆர்வம் காட்டுறாரு எது சாப்பிட்றாரு ஆஹா எல்லாம் இந்த ஜங் ஃபுட்ங்கோடயது வந்து குப்பை உணவு தமிழில் அதுக்குப்பேர் இந்த குப்பை உணவெல்லாம் சாப்பிட்டு இந்த காலத்தில் வந்து உடம்ப கெடுத்துக்கிறாங்க நீங்கள் அதெலாம் கொடுக்க கொடுக்கிறது வந்து தவிர்க்கப்பாருங்க அதுவே பசியை வந்து அடக்கிவிடும் பீட்ஸாயெல்லாம் சாப்பிட்டா நல்ல காய்கறிகள் பழங்கள் இப்படி கொடுங்க முடிஞ்சளவு வீட்லேயே செஞ்சு கொடுங்க ஹெல்த்தி உங்களுக்கு இதுதான் வந்து சுத்தமாகவும் இருக்கும் ம் ம் ம் எத்தனை மணிக்கு தூங்குகிறாரு தூக்கமுமே இவ்வளோ க காலம் கடந்து தூங்கினா வந்து நமக்கு மனசளவுலேயே எல்லாமே பாதிக்கும் இல்லையா வேறு ஏதாவது கைபேசி பாக்குறாரா கணினியில் ஒர்க் பண்ணுறாரா ம் ம் எப்போப் பார்த்தாலும் கைபேசியில் விளாண்டுட்டு இருக்கார் ம் ம் இப்போ நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்டு தவிர்க்க பாருங்க நீங்கள் ஃபர்ஸ்டு ஒரு ஒரு மணி நேரம் உடனே எடுத்தோன்னே குழந்தைங்க கேட்க மாட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் நீ மொபைல் பார் கைபேசி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ஸா பர்கரையும் அப்படியே க கம்மி பண்ணிவிடுங்க படிப்படியாக சுண்டல் அந்தமாதிரி வீட்டில் செஞ்ச உணவுகளை ஆவியில் வேகவைச்ச உணவுகள் வீட்டில் பண்ணிணது சுண்டலெலாம் நிறைய புரத சத்து நிறைந்தது அதுமாதிரி உள்ள உணவை வந்து கொடுக்கப்பாருங்க தானாகவே அவர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவார் பசிக்குது நீ கொடும்மான்னு வந்து அவரே கேட்பாரு இதுக்கு மருந்து மாத்திரைகளே தேவையே இல்லை ஓகேவா தினமும் ஒரு ஆப்பிளை கொடுங்க ஆப்பிள் வாழைப்பழமெலாம் நிறைய உணவில் சேர்த்துக்கணும் இப்போதைக்கு நான் அந்த வெ வைட்டமின் சிரப் தான் இது இது ஒன்றும் பண்ணாது இதை கொடுங்க ஓகேவா அன் அடுத்த வாரம் வந்து என்னை பாருங்க நன்றி ம் தேங்க் யூ